ஆ வணக்கம் மேம் இது யூசஃப் ஹோட்டலா மேம் மேம் எனக்கு ஆடர் வேணும் மேம் ஃபுட்டு ஆடர் வேணும் மேம் மேம் ஃபஸ்ட்டு வஞ்சரம் ஃப்ரை இருக்கா மேம் கன்ஃபாமாக இருக்குமா மேம் ஒரு பத்து பீஸ்ஸு இருக்குமா ஏன்னால் முன்னாடி ஒரு மூணு ஹோட்டல்க்கு கால் பண்ணுணேன் ஃப்ரை வஞ்சரம் ஃப்ரை இல்லைனு சொல்லிட்டாங்க ஸோ உங்ககிட்ட இருக்கா மேம் ஓகே மேம் என் ஆடர் சொல்லட்டுங்களா மேம் மூணு மட்டன் பிரியாணி மேம் பத்து வஞ்சரம் மீனு மேம் அவ்வளோதாங்க மேம் வேறு எதுவும் இல்லைங்க மேம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா மேம் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறீங்களா மேம் ஓகே மேம் அதுக்கு தான் மேம் இங்கே ரெகுலராக ஆட்ரு பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க மேம் எதாது டிஸ்கௌண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை மேம் சரி ஓகேங்க மேம் எப்போ மேம் ஆட்ரு ரிசீவ் ஆகும் எங்களுக்கு ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸா மேம் ஒரு இல்லை மேம் முன்னாடி நான் ஆட்ரு பண்ணுணேன் லேட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஒன் அவர் மேலே ஆகிடுச்சு இப்போ கரெக்டா ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ்யில் வந்துருமா மேம் சரி ஓகேங்க மேம் லொக்கேஷனா மேம் தேர்ட்டி நயன் லெக்ஷ்மி நகர் முண்டினம்பாக்கம் ஜிஹெச் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் மேம் அது உள்ளே வந்துட்டு கூட எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் மேம் ஆ ஓகேங்க மேம் நான் கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணிக்கிறேன் மேம் ஓகே ஷோர் மேம் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் அனுப்பிவிட சொல்லுங்கள் மேம் ஓகே தேங்க் யூ மேம்